நம்ம மார்க்கெட்டில் கடையில் வாங்குற ட்ரெஸ்ஸஸுலாம் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்குத் தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸோடய ரிசல்ட்டும் இருக்கும் இப்போ நம்ம த வாங்கி துணியாக வாங்கி தைக்கறதுன்னா நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டோ அது மாதிரி தைச்சிக் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தாலுமே அவங்கள்ட்ட கொடுத்தா அதை மாற்றி ரிசல் பண்ணிக் கொடுப்பாங்க இதே நம்ம ரெடிமேடாக எடுத்துவிட்டா அவங்க இது பண்ணிக் கொடுக்கறது தான் நம்ம அதை போய் ரிட்டன் பண்ணவும் முடியாது யூஸ் பண்ணவும் முடியாது அது அப்டியே தான் இருக்கும் அதனால் அதில் அது வேஸ்ட்டு தான் ஸோ நம்மளா கையால் தைச்சி போடுறது தான் இன்னும் மக்களும் விரும்புகிறாங்க அதனால் தான் டைலரிங்குக்கான ஒரு இது அதிகமாக இருக்குது நம்மளுக்குத் நம்மளே தைச்சிக்கலாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்கிதோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஆனால் கடையில் வந்து அவங்க ச எப்படி இது பண்ணி வெச்சுருக்காங்களோ அது தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ நம்மளே தைச்சி நம்மளே போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கும் எந்த ஸ்டைலில் நம்மளுக்கு பிடிக்கிதோ அந்த ஸ்டைலில் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் ரெடிமேடாக எடுக்கிறதுல ஸ்டிச்சிங்லாம் அந்தளவுக்கு க கரெக்டாக இருக்காது நம்மளாக தைச்சோம்னா ஸ்டிச்சிங்லாம் நல்லா பார்த்து பார்த்துக் கரெக்டாக பண்ணுவோம் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது க அந்த மாதிரி நம்மளா தைக்கிறப்போ இந்த பட்டன்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக வெச்சிடுவோம் இப்போ ரெடிமேடாக வாங்குறதுல ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போட்டாலே அது பிஞ்சிடும் திரும்பவும் நம்ம தைச்சிட்டு இருக்கணும் அதனால் நம்மளா தைச்சிக்கிட்டோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இதோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தான் மக்கள் வந்து இந்த மாதிரி தைக்கிறது நம்மளா தைச்சிப் போடுறது கையால் தச்சு நெய்யுறது இந்த மாதிரி எடுக்கிறாங்க அதேபோல் கையால் நெய்கிற பட்டு இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அதான் உடம்புக்குமே இதாக இருக்கும் அமௌண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரெஃபர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்